நான் நடனப் போட்டியில் பங்கெடுத்து நிறைய பங்கெடுத்துருக்கிறேன் நடனப் போட்டியால் மட்டும்தான் எனக்கு நிறைய உறவுகள் கிடச்சிருக்கு நடனத்தால் சந்தோஷப்படுத்த முடியுன்னு தெரிஞ்சுருக்கு நடனத்தால் நான் சந்தோஷப்படுவன்னு எனக்கு தெரிஞ்சுருக்குது நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நடனம் ஆடுனேன் அப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் மறந்துவிடுவேன் என்னுடைய உடம்பே ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அந்த சொல்லுறதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நடனம் என்ன உருவாக்கிய என்ன ஒரு வெளி உலகத்துக்கு காட்டுனதே நடனம்தான் இந்த நடனத்தால் எனக்கு நான் பா நிறையா அங்கீகாரம் கிடச்சிருக்குது நிறையா ஒரு வெளி உலகத்துல நான் யாருன்னு தெரிஞ்சுருக்குது எனக்குள்ளே நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுருக்குது நான் எப்போ நடனம் ஆடுனேன்னோ அன்னைக்குதான் நான் வெளியேவே வந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்ப நான் சாதாரண ஒரு ப பையனாகதான் இருந்தேன் நடனம் ஆடுனேன் இந்த வெளி உலகத்துக்கே நான் யாருன்னு தெரிஞ்சது நிறைய மக்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சது நிறையா பேர் என்ன கொண்டாடுனாங்க நிறையா பேர் என்னுடைய பேரை சொல்லி கத்துனாங்க அதெல்லாம் ஒரு வகையான ஒரு போதையாகவே இருந்துச்சு நடனம் எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்குது எனக்கு